ஜிடி வாட்டர் கேன் சர்வீஸ் தானே ஆ ஆ நீங்கள் ரெகுலராக எங்களுக்கு சப்ளே பண்ணுவிங்க ஞாபகம் இருக்கா இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தான் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குறது இல்லை

ஆமாம் மேம் ஆமாம் இல்லை இல்லை நாங்கள் வீட்டில் வந்து இந்த இது கொடுத்துட்டோங்க ஆர்ஓ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஸோ அதனால் தேவைப்பட்ல ஆமாம் ஆமாம் ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ இல்லை இல்லை இல்லை இல்லை ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்க இப்போ வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வர ட்வெண்ட்டி எயித்து ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட்டு எல்லாம் வராங்க ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி இருக்கோம் ஸோ வாட்டரு கேன் வந்து தேவைப்படுது

இல்லை மார்னிங் கொடுத்துருங்களேன் ஏன்னா எனக்கு வந்து ஈவ்னிங் ஃபங்க்ஷன்னு நான் உங்களுக்கு கேனெல்லாம் வந்து நான் முடிஞ்சால் நைட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படி இல்லைன்னா நான் அடுத்த நாள் மார்னிங் வந்து கூட கலெக்ட் பண்ணிக்கங்க ஓகே எப்படி மேம் ஓகே கேன் எப்படி ஒரு பெர் ரேட்டு எவ்வளோ மேம் ஃபார்ட்டியா சரிங்க மேம்

ம் ம் ம் ஓகே சரி ஓகே சரி எனக்கு ஒரு பத்து கேன் போட்டுறீங்களா ஆ கொஞ்சம் மறக்காமல் போடுங்கள் உங்களுக்கு எதா ரிமைண்டர் கால் இல்லை அட்வான்ஸ் எதாவது கொடுக்கணுமா சரி எனக்கு உங்கள் ஜீபே நம்பர் மட்டும் சொல்லுறீங்களா நான் வந்து அதில் சென்ட் பண்ணிடுறேன் ஆ அப்போ ஓகே சார்கிட்ட கூட நான் ஜீபே பண்ண சொல்லிடுறேன் ஸோ கொஞ்சம் மறக்காமல் உங்களுக்கு ரிமைண்டர் கால் கொடுக்கணுமா முன்னாடி ஓகே ஆமாம் மேம் நெக்ஸ்ட் வீக் தான் சரிங்க மேம் ம் கொஞ்சம் மறக்காமல் மா மார்னிங்கே வந்து கொடுத்துருங்க

ஓகேங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ம்

ஓகே மேம் ம்